எனக்கு வந்து நீச்சல் கேத்த சவாலான நீச்சல் பயிற்சினால் உள்நீச்சல்னு சொல்லுவேன் உள்நீச்சலில் மூச்சை தம் கட்டி உள்நீச்சலடிக்கணும் அது தான் சவாலான நீச்சல்னு சொல்லுவேன் அது இல்லாமல் ரொம்பவும் நேரம் தண்ணியிலேயே இருந்தாலும் ஆபத்து தான் ஏன்னால் கைக் காலெல்லாம் ஊறிரும் புதுசாக நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு அங்கேயே மீன் பிடிக்கிறவிங்க அவங்களுக்குனா அது பழகிரும் ஆனால் எங்களுக்கு அந்த இதுனால் ஒன்றும் இருக்காது அதே மாதிரி நீச்சல் பயிற்சியில் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்டன்ட்னு பார்த்தீங்கன்னா மன தைரியம் வேணும் மன தகி தைரியம் வேணும் ஏன்னால் ஒவ்வொரு நீச்சலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தண்ணியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ கிணத்துத் தண்ணி ஏரித் தண்ணி கடல் தண்ணி நான் அதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இருக்கும் கடல் தண்ணின்னால் அலைகள் வந்துக்கிட்டிருக்கும் அதில் போய் நம்ம நீச்சலடிக்கிற மாதிரி இருக்கும் அதே ஏரி கிணறுனா தண்ணி அதுக்கு அங்கேயே தான் இருக்கும் அங்கே நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கீ ரெண்டுமே ரொம்ப நேரம் நீச்சலடிக்கலாம் அது அங்கே இங்கே நீச்சலடிக்கிற திறமையைப் பொறுத்து